கவிதா ஸ்கேன் சென்டரா ஆ நான் இங்க மகிழினின்னு பேசுகிறேன் நான் நேற்று வந்து க்ரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு ரைட் ஹாண்டில் கொஞ்சம் இஞ்ஜூரி ஆகிடுச்சி அதுலேருந்து கையை தூக்க முடியல அப்போ வலி மட்டும் இருந்தது இப்போ கையெல்லாம் தூக்க முடியலை ஆமாம் அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அது உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ வந்தோம்னா அங்கே ஸ்கேன் எடுக்கமுடியுமா இன்னும் காமிக்கலை எனக்கு பெருசாக ஒன்றும் ஆகியிருக்காதுன்னு நெனைச்சி நான் விட்டுட்டேன் நேற்று ஈவினிங் தான் இப்படி ஆச்சு இப்போது மார்னிங் நான் தூங்கி எழுந்ததுலேருந்து கை தூக்க முடியல ரொம்ப கஷ்டமாயிருக்குது இல்லை எதுவும் அப்ளே பண்ணல சுடுத்தண்ணி வைச்சி ஒத்தடம் தான் கொடுத்தாங்க வீட்டில் ஓகே

ம் ம் ம் ஓகே

ஆ அப்பாயிண்ட்மெண்ட் போட்டுருங்க நான் இப்போ உடனே வருவேன்

ஆ இல்லை இப்போ மயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை வலிதான் பயங்கரமாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லா ஷோல்டர் வரைக்கும் என்னால் தூக்கமுடியாம இதில் இருக்குது பக்கத்தில் ஆள் இருக்காங்க வருவாங்கக் கூட

ஓகே

ஆ ஓகே அது எங்கே உங்கள் க்ளினிக் பக்கத்திலயே தானே இருக்காங்க அங்கே வந்தால் போதுமா சரி ஓகே மேடம் ஆ வந்துடுறேன் ஓகே ஓகே நான் உங்களுக்கு அவங்கக்கிட்ட கன்சல் பண்ணிவிட்டு உங்கக்கிட்டே வர்றேன் நீங்கள் அப்பாய்ண்ட்மெண்ட் போட்டுருங்க

ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்